சட்ட ஆவணங்களை உருவாக்குவதில் உங்கள் அனுபவம் என்ன எனக்கு வந்த அனுபவமானதுனால் வீடு கட்டினது தான் நாங்கள் ஒரு வீடு கட்டினோம் அதுக்கான சட்ட ஆவணங்கள் கேட்டிருந்தாங்க அது எப்படினா ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏ என்ன விதமான டாக்குமெண்ட்னால் இந்த வீடு இப்படி இருக்கும் இது மாதிரி சதுரடியில் இருக்கணும் இது எல்லாத்தையுமே ஒரு ஒரு வசனங்கள் சொல்லணும் இந்த வசனங்களில் மூலயமா தான் டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ரைட்டர்க்கிட்ட போய் நாங்கள் சொல்லியிருந்தோம் இது மாதிரி இது மாதிரி டைப் பண்ணி கொடுங்க அப்படின்னு அவர் சின்ன ஒரு தப்பு பண்ணியிருந்தாலுமே அதை வந்துவிட்டு சைன் பண்ணி தர மாட்டாங்க இந்த பத்திரம் வந்துவிட்டு பதிப்பிக்கவே முடியாது பத்திரம் வந்து ரெடி பண்ணவே முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நெலை எப்படி அவர் வசனம் சொன்னாங்களோ இப்போ இந்த மாதிரி ஒரு வீடு இப்படி இருக்கணும் இந்த மாதிரி ஒரு வீடு ரே கட்டுறோம் அப்படின்றத அவங்க எந்த ஒரு வசனத்தில் சொல்கிறாங்களோ அந்த வசனத்தில் தான் நம்ம வந்துட்டு அந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வைக்கணும் அதை தாண்டி தப்பாக பண்ணிவிட்டோம் அப்படின்னா திருப்பி பண்ணணும் இது ஒரு பெரிய வேலை எனக்கு ரொம்ப கடினமான வேலையாக தான் இருந்தது அது கடினமாக தான் இருந்தது எங்களுக்கும் அதுக்கப்புறமா அவங்க சொன்ன அந்த சதுரடி எல்லாமே நாங்கள் சொன்ன அளவுக்கு பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா அதை நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட கொடுத்து சைன் பண்ணிக் கொடுக்க சொல்லியிருந்தாங்க கையெழுத்து போடும் போதும் நிறைய விதமான கேள்விகள் கேட்டாங்க இது உங்களோடயதா உங்களோடய நில பத்திரிகை அந்த பா பத்திரம் கொடுங்க எல்லாமே உங்கள் வீட்டில் இருக்கறவுங்க எல்லாரோடைய ஒரு ஒரு அவங்களோட ஐடென்டிஃபிகேஷனு எல்லாமே கேட்டிருந்தாங்க இப்போ நான் வேறு ஏதாவது கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாலுகா ஆஃபீஸ் இப்போ புதுசாக வந்திருக்கறது அதாவது ரேஷன் கார்ட் வந்துவிட்டு எல்லாரோடையும் லிங்க் பண்ணணும் அப்படின்னு குடும்பத்தில் இருக்கற எல்லாரோடய ரேகையும் அதில் வரணும் அப்படின்றது ஒருத்தர் இல்லைனாலும் குடும்பத்தில் எல்லாரோடதும் என்றைக்கு வராங்களோ எங்கள் வீட்டில் எப்படின்னா என் தங்கச்சி வந்து வெளியே இருந்து படிக்கிறாங்க அவங்க வந்து என்றைக்கு அவங்க வந்துருக்காங்களோ அன்றைக்கு தான் என்னால் பண்ண முடியும் அது மாதிரி தான் பண்ணிணோம் கடைசியில் தாலுகா ஆஃபீஸில் பார்த்தா அந்த தாலுக்கா ஆஃபீஸ் அந்த இவர் கிடையாது ஆஃபீஸர் கிடையாது அவருக்காக இன்னொரு நாள் வந்தோம் இது வந்துவிட்டு எனக்கு இன்னும் எனக்கு வந்து ஓ பேர்சனலாக ரொம்ப கடினமான வேலை தான்